எங்கூர்ல டூரு கூப்பிட்டு போகிற கைடு யாருனால் நாந்தான் அந்த கைட்டில் வந்து பசங்களை வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து அவங்களை எங்கே போகலாம் அப்படின்ற ஒரு இதை கேட்டு அவங்களுக்கு தகுந்த ஒரு ஏற்பாடெல்லாம் ஏற்படுத்தி தர்றது அது வந்து அப்படி பண்ணுறனால அவங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு எந்த ஒரு இதில் இருந்தாலும் பசங்கக்கூட போகையில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் நம்ம வந்து அப்படி கூப்பிட்டு போகும்போது அவங்க வந்து கேட்பாங்க இப்போ எந்த ஊருக்கு போகலாம் அங்கே போகலாமா இங்கே போகலாமா டிஸ்கஷன் பண்ணும்போது இப்போ நான் ஓவராலாக கேட்கும்போது எந்த ஊருக்கு அதிகமாக இருக்கோ எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோ அந்த ஊருக்கு யா யார் அதிகப்பேர் விருப்பப்படுறாங்களோ அந்தப்படி அவங்களை இது அந்த ஊரை தேர்ந்தெடுத்து அந்த அந்தளவில் அந்த ஊருக்கு போய்ட்டு நாங்கள் பசங்கக்கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்தமாதிரி வருவோம் அந்தமாதிரி இருக்கையில் பசங்கள் அவங்களை அறியாமையே அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறமாரி இருந்தாலும் அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களை வந்து ஒரு நல்ல இடத்துல ஃபோட்டாவாக எடுக்கிறக்கு நிற்பாட்டி அவங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறதுல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த இதில் வந்து நான் வந்து பெருமைப்பட்றேன் அதனால வந்து அவங்க எதுவாக இருந்தாலும் என்ட்ட தான் கேட்பாங்க இந்தமாதிரி போகலாமா இந்தமாதிரி போகலாம் இந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு கேட்பாங்க அதேமாதிரி நானும் நிறையப் பேர்கிட்ட கலந்து பேசி இந்த ஊருக்கு அதிக பேர் இருந்தாங்கன்னால் இந்த ஊருக்கே அதிகப்பேர் போகலாம் அவங்க போகலாம் அந்த இடத்துல போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது மைண்ட்செட்ல எல்லாரும் வந்துடுவாங்க அதேமாதிரி அவங்க என்ன தேவையோ ஒரு சுற்றுலாவுக்கு வரவங்களுக்கு என்னத் தேவையோ அந்த தேவைகளுக்கு எல்லாமே உடனே செஞ்சுத்தருவேன் அந்தமாதிரி